இப்போ இருக்கிற பசங்களெலாம் வந்து நிறைய பேர் இங்கிலீஸ் தான் பேசுகிறாங்க யாருக்குமே தமிழ் அவ்வளோவா வர்றதில்லை ஒவ்வொரு வார்த்தை தமிழ் ப சுத்தமாக வர்றதில்லை இதனால வந்து பெரியவங்களுக்கெல்லாம் இங்கிலீஸ் தமிழ் இங்கிலீஸ் தெரியாதவங்களுக்கெல்லாம் நாம் பசங்கள் போய் தமிழ் இங்கிலீஸில் பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரிகிறதில்ல இதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்புறம் வந்து அவுங்கவங்க பசங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஸ் சொல்லி கொடுத்தாலும் தமிழும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி அது வந்து ஏன்னால் நம்ம தாய்மொழி தமிழ்தான் அதனால் வந்து தமிழுக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறந்தான் இங்கிலீஸ் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜு இந்த மாதிரி இடத்துலையும் வந்து இங்கிலீஸூக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கிலீஸ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ் சுத்தமாக வர்றதே இல்லை தமிழில் நம்ம ஏதோ ஒன்று கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லத் தெரியமாட்டிங்குது அதனால் வந்து இங்கிலீஸ் மீடியம் ஸ்கூல்லேயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் வந்து இங்கிலீஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னால் இங்கிலீஸும் தேவைதான் தமிழும் தேவைதான் ஆனால் தமிழ் அது விட்டுவிட்டு அதுக்காக தமிழை சுத்தமாகவே இது பண்ணிவிட்டு இங்கிலீஸே சொல்லி கொடுக்க கொடுக்கக்கூடாது தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்கும் நல்ல பேச சொல்லிக் கொடுத்தா அந்த ரொம்ப நல்லா இருக்கும்